என்னோடய பகுதியில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற இன்னொரு உண பிரபலமான உணவு வந்து என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டா பள்ளிப்பாளையம் சிக்கனு பெப்பர் சிக்கனு சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கூர்ல வந்து ரொம்ப பிரபலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சா உணவுகள் தான் வந்து எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த ஊர் மாதிரி உணவகங்கள்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனு புரோட்டா பெப்பர் சிக்கனு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் மெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்துட்டு இந்த ஒரு மூ மூணோட காம்மினேஷனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதிலையும் வந்துட்டு அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக நல்லாவே பண்ணிக்கொடுப்பாங்க அதுக்கு சாப்பிடுறதுக்கு புரோட்டா ரொம்பவே சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த காமினேஷன் வந்து நான் அந்த ஹோட்டல் போனேன்னா வந்து சாப்பிடாம வரவே மாட்டேன் எப்போவுமே அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு இருக்குது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்துட்டு இது எல்லாமே சூப்பராகவே இருக்கும் நான் அங்கே போனாவே வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் சாப்பிடுவேன் அங்கே இந்த காமினேஷன் வந்து சூப்பராகவே இருக்கும் இதெல்லாம் தான் எங்களோடய ஊர்ல வந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான உணவுகள் எல்லாமே